கல்வியறிவு இருக்கிறவங்க வந்து ஒரு கொள்கையை கடைப்பிடிப்பாங்கன்னா கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எனக் கல்வியறிவுன்னு இருந்தாவே ஒரு கொள்கைன்னு வச்சிருப்பாங்க கடைப்பிடிப்பாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் கல்வியறிவுன்னு இருந்தால் அவங்க வந்து கொள்கை எல்லாம் கடைப்பிடிப்பாங்க எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் வந்து கடைப்பிடிப்பாங்க